இந்தியாவில் தமிழர்கள் இல்லாத இடம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது அதனால் இந்தியாவில் இருக்கற எல்லா பகுதிகளையும் கலாச்சார பரிமாற்றம் அதுக்கப்புறம் தகவல் பரிமாற்றத்தில் வந்து தமிழ்மொழி பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் போய் இப்போ எந்த ஸ்டேட்டில் போய் கேட்டாலும் தமிழர்கள் அப்படின்னு எதாவது ஒன்று இருக்கும் தமிழர்கள் இருக்கிற இடத்துல இப்போ தமிழ் சங் சங்கம் உருவாக்கிட்டாங்க அப்போ அமேரிக்கா கனடா நியூயார்க் போன்ற போன்ற பெரிய பெரிய நாடுகள்லேயே தமிழர்கள் இருக்காங்க ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து சொல்லவே முடியாது எல்லா இடத்துலையுமே இப்போ தமிழர்கள் இருக்காங்க தமிழ் தமிழை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா உலகம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய மொழி அப்படின்லாம் புகழ்வாங்க ஆனால் உலகத்தோடைய மூத்த மொழியே தமிழ் தான் தமிழ் இல்லாத இடம் அப்படின்னு சொல்லவே முடியாது தமிழ் வந்து ரொம்ப அந்த கலாச்சார பரிமாற்றத்துக்கும் தகவல் பரிமாற்றத்துக்கும் பெரும் பங்கு வகிக்கிறது ஆனால் தமிழ் வந்து இப்போ வந்து நிறையா பேர் வந்து தமிழைவந்து பேசாமல் ஆங்கிலம் அதிகமாக பேசுகிறாங்க அது கொஞ்சம் தவிர்த்துட்டு தமிழ் பேசினா நல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம எதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் கூட பசங்க பேசுகிற வார்த்தைங்களில் பாதி தமிழ் பாதிக்கு பாதி இங்க்லீஷ் தான் இருக்கும் நம்ம எதாவது ஒன்று சொல்கிறோன்னா கூட அதில் இங்க்லீஷ் இல்லாத வா வாக்கியம் நம்ம யாரும் இன்றைக்கி பேசுறதில்லை ஏன் என்னையே கூட சொன்னால் கூட நான் வந்து இங்க்லீஷ் கலந்து தான் பேசுவேன் என்னால் தூய தமிழ்லேயும் பேச முடியாது அதே மாதிரி பியோர் இங்க்லீஷ்லேயும் பேசத்தெரியாது எனக்கு இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க தமிழை வந்து இன்னும் கொஞ்சம் வளர்த்தால் நல்லாயிருக்கும்